ஸ்கூலில் வந்து எனக்கு பிடித்த பாடம் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஏன் பிடிக்கும் அப்படின்னா வந்து அவ் அந்த டீச்சரை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து நான் வந்து ப்ரீகேஜி நான் வந்து பால்வாடியிலேருந்தே அப்படின்னா சொல்லலாம் அதிலேருந்து வந்து படிக்கும் போது இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக வந்து இருந்தது அந்த டீச்சர் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிளீன்னாக வந்து அந்தந்த இங்கிலீஷை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஏன் சொல்லிக் கொடுத்தனாலையோ என்னவோ தெரியலை எனக்கு அந்த இங்கிலீஷ்னா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்மிச்சது அப்புறம் வந்து நான் வந்து ஸ்கூல்க்கு வந்தேன் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸு வந்து எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷில் பேசுவாங்க இல்லையா அதே மாதிரியே வந்து இங்கிலீஷில் பேசுனேன் மற்ற ஸ்டூடண்ட்லாம் வந்து என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன இதென்ன வந்து தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு இங்கிலிஷ் வந்து ரொம்ப பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க ஆனால் வந்து அவங்க பேசுனதையும் வந்து நான் வந்து கேட்கற கேட்கல அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்களுக்கிட்டையும் வந்து நம்மக்கிட்ட உள்ள இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்கக்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு வந்து இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து நான் வந்து நிறைய இங்கிலீஷ் வந்து வார்த்தைகளை வந்து சொல்லிக்கொடுத்தேன் சொல்லிக்கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு இங்கிலீஷ் பிடிக்கும் அந்த இங்கிலிஷே பிடிக்காத இருந்த பிள்ளைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற அந்த நிலமைக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்தேன் என் ஃப்ரெண்டஸை அதுக்கப்புறம் அந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்தேன் காலேஜில் வந்து நான் வந்து கேட்ட குரூப் வேறே ஏன்னா வந்து நான் இங்கிலீஷ்ட்டை அதிக மார்க் எடுத்துருந்தேன் இருந்தாலும் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்து ஒரு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்காம அதுக்கு வந்து நிறைய வந்து இது கொடுக்கல நிறைய வந்து ஸ்பேஸ் இடம் இல்லை இடம் இல்லாதனால் வந்து நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தேன் ஆனால் எனக்கு கிடச்சது என்னமோ வந்து இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் எடுத்தனாலேயோ என்னமோ தெரியலை ரொம்ப இங்கிலீஷை புடிக் இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு எங்கள் காலேஜுல் வந்துட்டு காசியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் இருப்பாங்க உமன்ஸ் காலேஜுல் தான் படிச்சேன் காசியம்மாள் சொல்லிட்டு ஒரு மேம் இருப்பாங்க அவங்க வந்து எப்படின்னா வந்து அவங்களுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இங்கிலீஷ் பே செமையாக இங்கிலீஷ் பேசுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வேறே இருந்தது என்னடா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இவ்வளோ ஃப்ளூயண்டாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அதையும் அதையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் வந்து வந்து நம்மளும் இது மாதிரி வந்து பேசணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நம்மளும் படித்தோம் ஆனால் வந்து ஃப்ளுயண்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ட்ரை பண்ணுனே ட்ரை பண்ணி வந்து அதுக்கப்புறம் என்னோடய வாழ்கையை வந்து நடுவில் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து வீட்டில் வந்து ப்ரெஷர் ஏற்படுத்துனால் டிஎன்பிசிக்காக வந்து வந்துட்டேன் டிஎன்பிசிலங்கும் போது வந்து தமிழ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க ஏன்னா வந்து தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த கான்சப்ட்டை கொண்டுட்டு வந்துருக்காங்க நான் இங்கே திரும்பியும் வந்து என்ன பண்ணிணேன் எனக்கு குரூப் ஒன் எக்ஸாம்லாம் வேண்டாம் நான் வந்து டீச்சராகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து டீச்சர் வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வந்து திரும்பி நான் பிஏட் என்னோடய பிடிவாதத்துல நான் வந்து பிஏட் சேர்ந்தேன் பிஏட் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டீச்சர் ஆகணும் இங்கிலீஷ் டீச்சரு இங்கே வந்து பார்த்தா இங்கிலீஷ் டீச்சர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு கியூட்டு சி இஸ் த ஃபேண்டஸின்னு சொல்லுவங்களே அது மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த மேம்மை பிடிச்சதனாலையோ என்னென்னு தெரியலை இங்கிலீஷை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுறது நமக்கு ரொம்ப ஃப்ளுயண்டாக இங்கிலீஷ் பேசாமல் நமக்கு ப தெளிவாக வந்து தமிழில் சொல்லிட்டு விளக்கத்தை தே தமிழில் சொல்லிவிட்டு ஆனால் இங்லீஷுல் பேசுனாங்க அதனால வந்து நானும் வந்து அதே மாதிரியே இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து இங்கிலீஷுல் படித்து காமிச்சுட்டு தமிழில் வந்து பேசணும் அப்டிங்கிறது தான் வந்து ரொம்ப நாள் வந்து ஆசை இப்போ வரைக்கும் வந்து வீட்டில் வந்து அது தான் அது தான் அந்த இத தான் ஜாயிண்ட் பண்ணிகிட்டு அத அந்த கருத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை இது தான் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் இந்த தமிழ் புடி படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை